கால்நடை வளர்ப்பு தொடர்பான பொதுவானது வந்து விவசாயிகளை பாதிக்கும் சொல்கிறாங்க அது உண்மை தான் அவங்களுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து கால்நடை வந்து கை கொடுக்குது ஒரு சில நேரத்தில் வந்து அவங்கள வந்து விவசாயத்தால் வந்து பாதிக்கப்படுகிறாங்க இப்போது வந்து கால்நடை வந்து இப்போது வீட்டில் வளர்க்கற நாய் வந்து வெளியில் யாராவது இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களை கடிச்சதுனா அது ஒரு கேஸ்ஸா போட்டுகிறாங்க அதுக்கு வந்து நம்ம முறையான ஊசிப்போட்டு அதை வந்து ஒழுங்கா க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும் அந்தமாதிரி சொல்கிறாங்க நமக்கு அந்தமாதிரி எதாவது ஒரு ப்ரச்சின இப்போது கால்நடை வளர்ப்பில் பிரச்சனைனா இப்போதுஅவங்க வந்து நம்ம கால் பண்ணியோ இல்லைனா வந்து அவங்க ஆஃபீசுக்கு போயோ நம்ம வந்து அதைப்பத்தி என்ன ஏதுனு கேட்டு தெரிஞ்சுக்குலாம் இல்லைனா வந்து யூடியூப்லயோ இல்லைனா வந்து ஒரு கூகுள்லயோ இதில் போட்டு அதைப் பற்றி நம்ப பிரச்சினைய வந்து சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்